தமிழர்களுடைய கட்டிடக் கலையிலையே மிகப் பழைமையான கட்டிடக் கலையான தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து எங்கள் பகுதிக்கு இப்போ அருகில் இருக்கிற தஞ்சாவூரு தஞ்சாவூரில் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அது கட்டப்பட்டு சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே இருக்கும் அந்த ஆயிரம் வருடங்களா இது ப பல வகையான சூறாவளி புயல்கள் மழைகள் வெயில்கள் குளிர் அனைத்தையும் பார்த்துட்டு ஆனாலும் அதனோட உறுதித்தன்மை வந்து இப்போ வர அதோட உறுதித்தன்மை கொஞ்சங்கூட குறையில அதுக்கு என்ன காரணம்ன்னு பார்த்தா அதுக்கு கட்டப்பட்ட கட்டிடக் கலையானது மிகத் துல்லியமாக இது இத்தனை வருடங்கள் நீட்டி நீடிச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே யோசிச்சு யோசிச்சு கட்டுன கட்டடக்கலை அதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரியான கட்டிடக்கலை இது வரைக்கும் யாருமே கட்டினது இல்லை அந்த கட்டிடக்கலைய பற்றி வெளிநாட்டு அறிஞர்கள் கட்டிடக்கலை நிபுணர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியும் அதை அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த விஷியத்தை வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் கட்டி காமிச்சிருக்காங்கறது வந்து யாராலையுமே ஏற்றுக் கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப ஏற்றுக் கொள்றது தான் ஆவணும் அது வந்து அந்தளவுக்கு வியப்பளிக்கக் கூடிய அளவுக்கு அந்த கட்டிடக் கலையானது இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மிகப் பெரிய ஒரு குழி ஒன்று தோண்டி அதில் வந்து மூன்று வகையான ஆற்று மணல்களை நிரப்பி அதுக்கு மேலே கருங்கல்களை போட்டு தரைத்தளம் அமைச்சு அதுக்கு மேலே வந்து கருங்கற்களை வச்சு சுவர்கள் அப்புறம் வந்து பிரகாரம் அப்புறம் நந்திக்குன்னு ஒரு மணி மண்டபம் அதுக்கு நந்திக்கு நேர் எதுத் எதுத்தாப்பலயே வந்து சிவபெருமான் அப்புறம் வந்து அந்த கோபுரம் வந்து அந்த கோபுரம் தான் இருக்கிறதுலையே சிறப்பம்சம் அந்த கோபுரம் வந்து கோபுரத்தோட நிழல் வந்து எப்போதுமே வந்து கீழேயே விழாது அந்த கோபுரத்தோ இப்போ நம்ம நிற்கிறோம்னா நம்மளோட நிழல் வந்து தரையில் விழும்ல ஆனால் அது மாதிரி அந்த கோயிலோட கோபுரம் வந்து அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழேயே விழாது அப்படியாப்பட்ட சிறப்பு வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு இருக்கு ஏன்னா அதை வந்து எப்படி கட்டிருப்பாங்கன்னா ஒரு கோபுரம் வந்து மேலு முதல் அடி இருக்குல்ல அது வந்து அதுக்கு இரண்டாம் பாகத்தில் வந்து அந்த நிழல் வந்து அந்த இரண்டாம் பாகத்தில் விழும் இரண்டாம் பாகத்தோட நிழல் வந்து மூன்றாம் பாகத்தில் விழும் அது மாதிரி அடுக்கு அடுக்கு அடுக்காக அதோட நிழல் வந்து அது மேலேயே தான் விழுந்துவிட்டு போவுமே தவிர அந்த நிழல் வந்து நேராக கீழே வ விழவே விழாது அதுதான் அந்த கோயிலோட சிறப்பம்சமே அப்புறம் வந்து எப்படி இது இத்தனை வர்ஷமாக நிலைத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு அடுக்காக கொட்டின அந்த ஆற்று மணல் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உரல் இருக்குல்ல நம்ம அரிசி குத்துறதுக்கு வக்கிற உரலில் வந்து அவ்வளோ வெயிட்டான அந்த உலக்கைய தூக்கி அந்த அரிசி இருக்கும் போது அந்த உரலில் குத்தி வச்சிங்கன்னா அது சாயவே சாயாது அப்படி தான் இப்போ ஆற்று மணலில் வந்து அந்த கோபுரமான கோபுரத்தை வந்து ஒரு உலக்கை மாதிரி வச்சிக்கங்க அதை குத்தி வச்சிருக்காங்க அது ஷேக்கே ஆகாது அப்படியே ஷே என்னது அது வந்து எந்த அளவுக்கு ஒரு புயலோ மழையோ சூறாவளியே அடிச்சாலும் அது வந்து இதுவே ஆகாது அப்புறம் வந்து அதில் வந்து எப்படி ஆயிரம் வர்ஷத்துக்கு முன்னாடி சிமெண்டு கிடையாது இது மாதிரி ஒட்றதுக்கான எந்த இதுவுமே கிடையாது ஆனா அந்த பழங்கால தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சு சுண்ணாம்பு கலவையை அப்புறம் வந்து கல்லையே குடஞ்சி ஒரு கல்லை வந்து கூர்மையாகவும் இன்னொரு கல்லை வந்து பள்ளமாக இன்னொரு க இன்னொரு கல்லை வந்து பள்ளாமாகவும் வடிச்சு அந்த கூர்மையான பகுதியை அந்த பள்ளமான பகுதியில வச்சு அழுத்தி அது வந்து ஒரு ஜாயிண்டு மாதிரி போட்ருவாங்க அது வந்து எக்காலத்துலையுமே அது வந்து நழுவவே நழுவாது இதை வந்து கருங்கல்லையே செய்யறதுனால அந்த கல்லு வந்து நவறவே நவறாது அது தான் வந்து அந்த கட்டிடக்கலைக்கு வந்து முக்கியமான உறுதித்தன்மையை கொடுக்கக் கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கு அதுவும் இல்லாம இந்த சுண்ணாம்பு கலவையை வச்சு நம்ம சிமெண்டு ஒர்க் பார்க்குற மாதிரியே அதில் வந்து சுண்ணாம்பு கலவையை வச்சு அந்த ஜாயிண்டுலலாம் ஒட்டி வச்சியிருப்பாங்க அது ஒரு முக்கியமான ஒரு இது இதான் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி தான் அந்த அத்தகைய சிறப்பான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலை அவங்க எழுப்பியிருக்காங்க அந்த கோயிலுக்கும் தமிழுக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்கு அதில் அந்த கோயிலில் உள்ள சிவனோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி நம்ம தமிழ் எழுத்தில் தமிழில் வந்து உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கையும் பதினெட்டு அடி அந்த மாதிரி அகலம் பன்னிரெண்டு அடி உயி சாரி மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு உயிரெழுத்து பன்னிரெண்டு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்து உயரம் பார்த்தீங்கன்னா இரநூற்றி நாற்பது அடி அந்த கோபுரத்தோட உயரம் இரநூற்றி நாற்பத்தி ஏழு அடி இருக்கும் அது வந்து உயிர்மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை அது மாதிரி அந்த தமிழுக்கும் அந்த கோயிலுக்குமே நிறைய ஒற்றுமை இருக்கு இந்த கோயில் மட் ஆனால் இது வந்து உலக அதிசயங்களில் ஒன்று ஆனால் ஆனால் இந்த வந்து எந்த தமிழ் இது இந்தியாவில் வந்து வட நாட்டில் இருந்துயிருந்தா கண்டிப்பாக இதை உலக அதிசயத்தில் ஒன்னாக வச்சியிருப்பாங்க இது தென் நாட்ல இருக்கிறதுனால நிறையா அரசியல் சூழ்நிலைகள்னால இதை உலக அதிசயத்தில் ஒன்னாக இதை எடுத்துக்கவே இல்லை அவங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது வந்து இது தான் உலக அதிசயத்தில் ஒன்று எந்த உலக அதிசயத்தில் எந்த ஒரு இதுவுமே ஆயிரம் வர்ஷமா இத்தகைய இதை தாங்கி உள்ள இல்லை அதுக்காக செலவு பண்ணவும் இல்லை ஆனா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வர்ஷத்துக்கு மேலே இன்னும் கம்பீரமாக அதே மாதிரி இருக்கு இப்போ கூட அதுக்கு ஆயிரமாவது குடமுழுக்கு விழா நடந்தது வெகு விமர்சையாக நடந்தது இது மாதிரி